எங்கள் ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா இட்லி சுடுவாங்க குழிபணியாரம் சுடுவாங்க அப்புறோம் தோசை சுடுவாங்க தோசைன்னா கலக்கின்னு ஒன்று இருக்குது தோசையில் முட்டை கலக்கின்னு இருக்குது அதுனால் ஃபேமஸ்ஸு அப்புறோம் வேறு என்ன குழிபணியாரம் தான் ஃபேமஸ்ஸு ஈவினிங் ஆனால் குழிபணியாரம் தான் ஒவ்வொரு கடைலேயும் குழிபணியாரம் தான் ஃபேமஸ்ஸாக இருக்கும் அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது குழிபணியாரம் இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கடைகள்லேயுமே கிடைக்கும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா பாரதி கடைன்னு இருக்குது அங்கே நல்லா இருக்கும் ஆனால் எங்கள் ஊர்லெலாம் தாபாயெலாம் கிடையாது இந்த மாதிரி சின்ன சின்ன உணவகம் தான் இருக்கும் கேன்டீன் மாதிரி கல்லூரி மாணவர்களுக்காக வச்சுருக்காங்க அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பசங்களுக்காக வந்து அவங்க சாப்பிட்ற மாதிரி பரோட்டா அந்த மாதிரி தான் சாப்பிட்றாங்க அந்த வ மாணவர்கள் வந்து ஆனால் எங்கள் ஊரில் தாபா இருந்தால் நான் என்ன சாப்பிட்ட ஒரு டைம் போயிருக்கேன் தாபாவுக்கு அந்த மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும் கொஞ்சம் வகையாக சாப் வகை வகையாக சாப்பிட்ற மாதிரி கொஞ்சம் நல்லா இருக்கும் ஆனால் எங்கள் ஊரில் சின்ன சின்ன உணவகங்கள் தான் இருக்குது அதில் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஃபேமஸ்ஸு வந்து குழிபணியாரம் மட்டும் தான் ஈவினிங் ஆனால் எல்லாேர் வீட்லேயும் அந்த குழிபணியாரம் வாங்கிட்டு வந்து ஈவினிங் ஒரு ஸ்நாக்ஸ்ஸு மாதிரி ஸ்கூலுக்கு போய்விட்டு வந்து கொழந்தைங்களாம் உட்காந்து வாங்கிட்டு வந்து சாப்பிட்றது அதுக்கு ஒரு கொழந்தைங்களுக்கு ஒரு எண்டர்டெயின்மெண்ட் மாதிரி இருக்கும்னு வைச்சுக்கோங்களேன்